எனக்கும் என் கணவருக்கும் என்னோட குழந்ததான் உலகமே அவன் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாமல் அவன் இல்லை அவனுக்கு இப்போ பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு பேர் பிரகதீஷ் சென்னையில் காலேஜ்ல படிச்சிட்டுருக்கான் அவன் இப்போ ஒன் இயர் முடிஞ்சிருச்சு அந்த ஒன் இயரில் எல்லாமே ஃபினி ஃபினிஷ் பண்ணிவிட்டான் ஒன் இயர் காலேஜ் முடிச்சிவிட்டான் நாங்கள் எல்லாமே அவனுக்கும் ரெடி பண்ணிக் கொடுத்துருக்கோம் காலேஜ்ல போன வர்ஷம் போய் சேர்த்துட்டு ஒன் மந்த்தாக அவன் நல்லா பண்ணால் நல்லா படிச்சிட்டுருக்கான் இப்போ அவனுக்குத் தேவையானதெல்லாம் நாங்கள் போய் அங்கேயே சென்னையில் சேர்த்துட்டு சென்னையில் ஒன் மந்த்து தங்கி எல்லாமே அவனுக்குச் சொல்லிக் கொடுத்தோம் போய்விட்டு போகறதுக்கும் வர்றதுக்கும் தனியாகவே அவன் வேலையை அவனே செஞ்சிக்கிற அளவுக்கு அவனுக்கு நாங்கள் தைரியம் கொடுத்து இப்படி இப்படியெல்லாம் இருக்கணும் எல்லாரோடையும் இப்படி தான் பழகணும் எல்லார்கூடவும் இப்பிடி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் அவனுக்குச் சின்ன வயசுலேந்து தனியாகவே இருந்து பழகுனதுனால இப்போ இப்ப தான் அவன் பசங்க எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயி பேசி பழகி எல்லாரோடையும் நல்லா சந்தோஷமாக இருக்கான் நிம்மதியாக இருக்கான் ஹேப்பியாக ஃபீல் பண்ணுறான் சென்னையில் நிறைய இடத்துக்குத் தனியாகவே போயிட்டு வரான் முன்னாடியெல்லாம் நாங்கள் ரெண்டு பேர் இல்லாத அவன் எங்கேயுமே போனது கிடையாது இப்போ அவன் தனியாக எல்லா இடத்துக்கும் போகறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஊருக்கே வரணுனாலும் அவன் தனியாக வந்தர்றான் யாரோட துணையும் தேடமாட்டேங்கிறான் க்ளாஸுக்கு போகறது வர்றது வெளியில எங்கே போகணுன்னாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகறது வர்றதுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் நல்லா படிக்கிறான் ஒன் இயர் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர்க்கு போ போகறான் இந்த வர்ஷம் அவனுக்குக் காலேஜி இன்னும் ரீஓப்பன் ஆகல வீட்டில் எங்களோட வந்து ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டுருக்கான் எங்கள் உலகமே அவன்தான் அவனுக்காக நாங்கள் எல்லாமே ஏர்ன் பண்ணிக் கொடுத்துட்டுருக்கோம் அவனுக்குத் தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் அவனுல்லாம் அதுக்கு ரொம்ப சந்தோஷோம் அம்மா எங்களுக்காக எல்லாம் பண்ணிக் கொடுக்கறாங்க அப்பா எனக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுல அவனுக்குச் சந்தோஷோம் அவுனுக்கு தாத்தா பாட்டினா அவ்வளோ இஷ்டம் தாத்தா பாட்டி மாமா மாமாவோட குழந்தைங்க நாள் பூரா பசங்களோட இருக்கணுன்னா அவனுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ப்ளேயிங் ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் விளையாடுவான் பசங்களோட போய் வெளியில கிரிக்கெட் விளையாடுவான் மூவி போவான் ப்ளே க்ரௌண்ட் போவான் எக்ஸசைஸ் பண்ணுறான் ரொம்ப பிடிக்கும் ஜிம்முக்குப் போவான் ஜிம்முக்குப் போய் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வருவான் அதனால அவன் லைஃபு எவ்வளோ சேக் சே ஹேப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கமோ அதை நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிக் கொடுத்திட்ருக்